எனக்கு தோட்டக்கலையில் ஆர்வம் வந்ததே எங்கள் அம்மாவால்னு சொல்லலாம் எங்கள் அம்மாவுக்கு தான் ரொம்ப ஆர்வம் இதில் தோட்டக்கலையில் எங்கேருந்தாவது எதையாவது வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க சின்ன செடிலாம் நட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுவும் எங்கள் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்கறாங்க அவங்க அவங்க தோட்டத்துக்காகவே நிறைய வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் மாதிரி நிறைய செய்ய சொல்லிகிட்டே இருப்பாங்க அதுக்காக எதையாவது வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க எதாவது நட்டு வச்சுக்கிட்டே இருப்பாங்க இடமே இல்லாத அளவுக்கு அவ்வளோ ஆர்வம் அதை பார்த்துதான் எனக்கும் ஏன் இதுமாதிரி நம்மளும் செய்யக்கூடாது அப்பிடின்னு தோணுதுக்கப்புறம் நானும் எல்லாம் வளர்க்க ஆரமித்தேன் தோட்டக்கலையில் எனக்கு ஆர்வம் வந்ததுக்கு முதல் காரணம் எங்கள் அம்மா என்னை விட அதிகமாக தோட்டக்கலையில் ஆர்வம் கொண்டவங்க தான் எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப தோட்டக்கலையில் ஆர்வம் வர காரணமும் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா தான் அதுக்கே காரணம்னு சொல்லலாம் எங்கே எந்த ஒரு சின்ன செடி பார்த்தாகூட உடனே எடுத்துட்டு வந்து தோட்டத்தில் நட் ந நட்டு வளர்க்கணும் அப்படிங்குறதுனால நட்டுடுவாங்க அவங்களை பார்த்து அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய மரம் மரம் வளர்க்கணும்னு ஆசை ஆனால் அது முடியாததுனால் தோட்டத்தில் நமக்கு வளர்க்க